இப்போ என் ஸ்கூல்ல நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன்னா என் ஸ்கூல்ல வந்து ரொம்ப அவுட்டராக இருக்குது அவுட்டர் இருக்கிறதால வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது ப்ராப்பர் பென்ச் கிடையாது அதுமாதிரி ஒரு நல்ல வந்து குடிநீர் வசதி கிடையாது சுகாதார வசதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்கலாம் வந்து அதிகமாக பார்த்தீங்கனா எங்கேருந்து வராங்கன்னா கிராமத்திலருந்து வராங்க அதனால் வந்து அவங்களுக்கு உண்டான வந்து அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு தகுந்த ஃபண்ட்ஸ் எதுவும் வரதில்லை ஆனால் என்ன பண்ணுவோன்னா முதல்ல வந்து ஈஸியாக வந்து ஃபண்ட்ஸ் வரதுக்கு எந்த வழியோ அந்த வழியை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஃபண்ட்ஸை வந்து வாங்கி அந்த ஃபண்ட்ஸல இருந்து மக்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான வந்து சில அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுக்க நான் விரும்புகிறேன் முக்கியமான அடிப்படை வசதினால் தண்ணி வசதி அப்புறம் என்ன வசதி கேட்டீங்கன்னா வந்து பெஞ்ச் புக்ஸ் அந்த கட்டிடங்கள் கட்டிடங்கள்லாம் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு அந்த கட்டிடங்களை வந்து நான் வந்து பாலடைஞ்ச கட்டிடங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் கவுர்மண்டும் ஃபண்ட் தருது அந்த ஃபண்ட் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறதால வந்து இப்போ ஸ்கூல்ஸ் வந்து நம்மளால திறம்பட மேம்படுத்த முடியல கவர்மெண்ட் தர ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய தன் தன்னார்வ நிறுவனங்களிலிருந்து நான் வந்து ஃபண்ட்ஸ்லாம் வாங்கிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கேட்டீங்களா வந்து காமராஜர் பிரிவில் வந்து அஞ்சு கிலோ மீட்டருக்கு தொலைவில் வந்து ஒரு உயர் மேல்நிலைப் பள்ளி இருக்கும் மூனு கிலோ மீட்டர் தொலைவில் வந்து ஒரு உயர்நிலைப் பள்ளியிருக்கும் ஒரு கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து தொடக்கப்பள்ளி இருக்கும் இந்தமாதிரி பள்ளிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொலைவுகள்ல இருக்கிறதுனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிப்பாங்க இப்போ நிறையா மாணவர்கள் வந்து படிக்கிறதால் வந்து கல்வியோட அடிப்படை கட்டாயம் மேம்படுத்த வேண்டிய அத்தியாவசியமாக இருக்குது கல்வியோட அடிப்படை கல்வியோட அடிப்படையை வந்து மேம்படுத்துறது வந்து பசங்களுக்கும் சொல்லி தரது மூலயமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்யிலாக என்ன பண்ணனும்னா கேட்டீங்கன்னா வந்து ஸ்கூலோட வந்து உள்கட்டமைப்பை வந்து மாற்றணும் உள் கட்டமைப்பு வந்து இப்போ வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள் பார்த்தோனா உள் கட்டமைப்பு நல்லாயிருக்கும் இப்போ கவர்மெண்ட்ல வந்து உள் கட்டமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அதில் என்ன காரணன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்குலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வருவாங்க அப்போ ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வர்றதால வந்து கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக கல்வியை வந்து ஒரு இலவச நோக்கத்தில் தான் கொடுத்துட்ருக்கு ஆனால் நம்ம மக்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த ஃபீஸும் வாங்க முடியாது ப்ரீயாக தான் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க இந்த ஸ்கூல் ஃபண்ட்ஸுன்றது நம்மளால் டேக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணனும் கேட்டீங்கன்னா இதுமாதிரி வந்து ஸ்கூல்ல படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தால் அவங்கள்டேருந்து ஒரு சின்ன அலுமினி குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல வந்து ஃபண்ட்ஸை வாங்கி அந்த ஃபண்ட்ஸை வந்து கிடைக்கிற அமோண்டை வச்சு ஸ்கூல்ஸோட பேசிக் இன்ப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணனும் அப்புறம் கேட்டீங்கன்னா வந்து இங்கே ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வந்து கழிவறை ஃபெசிலிட்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குறதில்லை கழிவறை இருந்தாலுமே வந்து மற்ற ஸ்டூடென்ட்ஸ்லாம் வந்து கழிவறை யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திறந்தவெளியில் வந்து மலம் கழிப்பாங்க அப்புறம் வந்து யூரின் எல்லாம் போவாங்க அதனால் மோஸ்ட்லி நோய்ஸெல்லாம் பரவ ஆரம்பிக்கும் ஒரு கழிவறையை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்றதன் மூலமா இந்த மாதிரி வந்து நோய் வராமல் தடுக்கலாம் அப்படி தடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகாதாரம் இம்ப்ரூவ் ஆகிடும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த சுத்தமான தண்ணி கிடைக்கிறதில்லை அதனால் வந்து ஸ்கூல்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணனும்னா வந்து கிடைக்கிற ஃபண்ட்ஸை வச்சு வந்து பியூரிஃபை வாட்டர் இருக்குதுல ஆரோ வாட்டர் வரதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் பண்ணிகிட்ருக்காணுங்க இதுதான் வந்து எங்கள் ஸ்கூல்ல வந்து அடிப்படை பெசிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னோட சஜ்ஜஷனாக இருக்கும்